ஹலோ எல்ஜிஎஸ் பெயிண்ட் ஷாப்பில் இருந்து நான் ஜான்சி கால் பண்ணுறங்க இப் இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்ருக்கீங்களா அதுக்கு தான் நாங்கள் வந்துவிட்டு இப்போ பெயிண்டிங் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்குலாம் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணுறீங்களா பண்ணிக்கிறீங்களா சரிங்க மேடம் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் ஆமாம் மேம் கவர் மாதிரி இருக்கு அதை போட்டு நம்ப அதை வந்துட்டு மூடிவிட்டு நம்ப அதற்கப்பறோம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிரலாம் மேம் தரையில் அதுக்கு வந்து இப்போ இந்த பெயிண்ட் ரிமூவெர் யூஸ் பண்ணி தான் மேம் சரி பண்ணனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் உங்களுக்கு வந்துவிட்டு வந்துவிட்டு நம்ப பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்துவிட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துடுவாங்க நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலை பட தேவால்ல இப்போ நம்பளோடைய வீடு வந்துவிட்டு எத்தனை ரூம் இதெலாம் எத்தன எல்லாம் ஹாலு இதெலாம் என்னான்ன கப் பெயிண்ட் தனி தனியாக அடிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் சரிங்க அது உங்களோடைய விருப்பம் தான் மேம் ஆக்சுவலி அது உங்களோடைய வீடு உங்க விருப்பப்படி தான் நீங்கள் ப நீங்க தான் வந்துவிட்டு ஆ அந்தமாதிரிலாம் இல்லை மேம் நம்ம வந்து நாங்கள் பார்த்தீங்கனா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இல்லை மேம் நீங்கள் வந்துவிட்டு இப்போ எங்களையே பெயிண்டிங்கு உங்களுக்கு என்னான்ன கலர் எல்லாம் பிடிக்குன்னு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிடீங்கனா நாங்களே வந்துவிட்டு பார்த்தீன்னா அதை வாங்கிட்டு வந்துருவோம் நாங்களே வந்துவிட்டு நல்ல தரமான பொருளாக பெயிண்ட் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் ம் க ம் சரிங்க மேம் அது உங்களோடைய விருப்பம் தான் நீங்கள் எப்படி சொல்லுறீங்களோ அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நாங்கள் கூப்பிட்டு வர பெயிண்டர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு ஆயரூபா ஆயரத்து ஐநூறுபான்றது எங்களோடைய கணக்கு மேடம்

இல்லை இல்லை மேம் ஆள் கூலி அவங்களாம் வந்துவிட்டு அதை குறைக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃவைவ் டேஸ் இல்லை ஒரு சிக்ஸ் அஞ்சு நாள் இல்லை ஆறு நாளில் வந்து நம்ப முடிச்சி கொடுத்துர்லாம் மேம் அது ஒன்றும் பிரச்சனை கிடை சரிங்க ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக சரிங்க அவ்வளோ நாள்லாம் தேவை படாது மேம் நாங்கள் வந்துவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஆ குறஞ்ச நாள்லேயே நாங்கள் வந்துவிட்டு சீக்கிரம் முடிச்சி கொடுத்துறோம் அதெல்லாம் ஒன்றும் வந்து நமக்கு சைடு பிரச்சனை எதுவும் இருக்காது மேடம் நம்ப பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்ப்பானுங்க அதனால் உங்களுக்கு வந்துவிட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க எந்த டேமேஜ்ஜிம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சி கொடுப்பாங்க மேம் மேம் எனக்கு உங்கள் கஷ்டம் எல்லாம் புரியுது இப்போ தான் வீடு கட்டி இருப்பீங்க நிறைய செலவு ஆகும் அதெல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனால் பசங்க அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஆளுங்க தான் இப்போ நம்ப அவங்க பேசின அமௌண்டை கொடுக்குலினா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துவிட்டு அதை ஒத்துக்க மாட்டாங்க அது தேவை குறைக்கலாம் மேம் நீங்கள் இப்போ இவ்வளோ லட்சம் போட்டு வீடு கட்டி இருக்கீங்க ஒரு இரநூறுபாய்ல என்ன பண்ண போகறீங்க கொடுத்துர்லாம் மேடம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் பண்ணலாம் மேடம் இப்போ வந்துவிட்டு நமக்கு பெயிண்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இப்போ பண்ணால் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அடிக்க போகறிங்க அதுக்கு வந்துவிட்டு அவங்களுக்கு மனசு நிறைவா அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதில் எதுக்கு நம்ப இந்தமாதிரி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு குறைக்க சொன்னோம்னா அவங்க எதாவது சொல்ல வருவாங்க அதற்காக தான் நான் யோசிக்கிறேன் சரி மேம் எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான் மேம் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா மேம் நீங்கள் யோசிச்சு என்னான்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அவங்கள்துலாம் தரமாக இருக்காதுங்க மேடம் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் மேம் நம்ப இதில் வந்து எல்லாமே தரமான பொருள் தான் வச்சுருக்கோம் ம் அதெல்லாம் மேம் சரிங்க மேம் நீங்கள் யோசிச்சு என்னான்னு சொல்லுங்கள் நம்ப ப முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் நன்றி நன் நன்றி